பிப்ரவரி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று மார்ச் ஏழு ரெண்டாயிரத்து ஒன்று மே பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூலை ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு